ஹலோ ஹலோ ஆ சொல்லுப்பா ஆமாப்பா கேப் ட்ரைவர் தான் ஆ இல்லைப்பா கல்லணை வந்தால் பக்கம் ஸ்ரீரங்கம் இருக்குது நிறைய சுற்றிப் பார்க்க இடங்கள் இருக்கும் இருக்குது நீங்கள் எங்கங்கே போகணுன்னு சொன்னிங்க சொல்கிறீங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் நான் கூட்டிகிட்டு போயி காமிக்கிறதுக்கு கெய்டு வைக்கிறேன் சரிப்பா நீங்கள் ய எப்படி என்ன நேரத்துக்கு வரிங்க என்னைக்கு வரிங்க என்ன டேட்டில் வரிங்க ஹலோ ஆ சொல்லுப்பா சரிப்பா ஓகேப்பா சரிப்பா ஓகே ஒரே இல்லைப்பா நிறைய சுற்றிப் பார்க்குற இடம் இருக்குது ஒரே நாளில் எல்லாம் பார்க்க முடியாது ஒன் டேலெலாம் பார்க்க முடியாது டூ டேஸ் த்ரீ டேஸ் அந்த மாதிரி வந்தீங்கனால் நல்ல ப்ளேஸுங்கள்லாம் அழகாக இருக்குது நிறைய இடங்கள் இருக்குது நிறைய கோயில் கோயிலுங்கள் சாமி கும்புடுற மாதிரி கோயில் எல்லாம் இருக்குது பார்க்கலாங்க நடந்தே சுற்றிப் பார்க்கலாம் இப்போ இங்கே ஹோட்டல் எல்லாம் இருக்குதுப்பா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்குது த்ரீ ஸ்டார் இருக்குது இருக்குது நிறையா ஹோட்டலு இருக்குது நம்ம தேவைக்கேற்ற வசதி இருக்கிற மாதிரிலாம் நிறையா ஹோட்டல் இருக்குது நீங்கள் எப்படி விருப்பப்படுறிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் இல்லைப்பா ஓட்டல்லே கிடைக்கும் ஓட்டல்லே நல்ல ஃபுட்டு இதெல்லாம் நல்லாயிருக்கு உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை ஆட்ரு பண்ணீங்கனால் அவங்க கொண்டு வந்து உங்கள் ரூம்லே கொடுத்துருவாங்க எல்லாமே இல்லை இல்லை எந்த ப்ராப்ளமும் வராது நல்ல ஒரளவுக்கு அரேஞ்சு பண்ணிடலாம் அதெல்லாம் ஒன்றும் டிஸ்டர்ப் எல்லாம் கிடையாது நல்லாயிருக்கும் ஹோட்டல்லெலாம் நல்லாயிருக்கும் ஆ டைமிங் தானேப்பா அது டைமிங் தான் ஆமாம் டைமிங்கை பொறுத்து தான் அமௌண்ட்டு ஆ சரிப்பா சரி என்ன டைமுன்னு சொல்லிடுங்கள் புக் பண்ணிடுறேன் நானு புக் பண்ணிகிட்டு நீங்கள் அந்த எந்த டைம்க்கு கூப்பிட்றிங்களோ அந்த டைமுக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் கூப்பிட்டுக்குறேன் ஆ ஓகேப்பா சரி